கிராப்புறங்களில் இருந்து விளையாடுவதற்கும் நகரப்புறங்களில் இருந்து விளையாடுவதற்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் விளையாடுகிற விளையாட்டுகளை வந்து இயற்கை சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் அவங்க ஒ விளையாடுகிற ஒவ்வொரு விளையாட்டும் வந்து இயற்கையோடு சம்பந்தப்பட்டு இருக்கும் அங்கே மக்களோடய உணர்வுகளும் அந்த விளையாட்டுகள் இருக்கும் பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடுகிறாங்க காலம் தொட்டும் குறிப்பிட்ட விளையாட்டுக்கு மட்டும் விளையாடிக் கொண்டே இருக்கிறாங்க அவங்க அதனால அந்த விளையாட்டுகளை பற்றி எங்கே வேணுணா எப்படி வேணுணா விளையாடிக்கலாம் அதுக்குனு பார்த்தீங்கன்னா பெரிய ரூல்ஸ் ரெகுலேஷனல்லாம் எதுவுமே இருக்காது அந்த ஈஸியாக விளையாடக்கூடிய மக் விளையாட்டு எளிமையாக புரிஞ்சிட்டு விளையாடக்கூடிய விளையாட்டாக தான் இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற விளையாட்டுகள் கபடி சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் நொண்டி அடிக்கிறது கு அந்த கில்லி இந்த விளையாட்டுகள்லாம் எளிமையான விளையாட்டுகள் சின்ன சின்ன ரூல்ஸ்கள் போட்டு ஈஸியாக விளையாடுவாங்க அது வந்து எந்த பிளேஸில் எங்கே வேணாலும் ஈஸியாக விளையாடிக்கலாம் ஆனால் நகரப்புற விளையாட்டுகளை பார்த்தீங்கன்னா அதுக்குனு தனியான ரூல்ஸு ரெகுலேஷனெல்லாம் போட்டு விளையாடுவாங்க இன்டோர் கேமில் அதிகமாக இருக்குது செஸ்ஸு கேரம்போர்டு இந்த மாரி நிறைய கேம்கள் வந்து இங்கே விளையாடுறம் போடுது அதெல்லாம் வந்து நிறையா ரூல்ஸு எல்லாத்தையும் போட்டுக்கணும் இன்டோர் கேம் விளையாடுகிறாங்க ச சரியான சட்டங்கள வகுத்து வகுத்து அதுக்கான இடம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு விளையால விளையாடுகிற இடம் தான் நகர்ப்புற விளையாட்டுகள் நகர் விளையாட்டில் வந்து பெரிய அளவில் இருக்காது இன்டோர் கேமில் இருக்கற உடல் மனத்துக்கு வந்துட்டு மட்டும் தான் வேலை ஆனால் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக ஒவ்வொரு விளையாட்டும் ஆரோக்கியத்தை சம்மந்தப்பட்ட விளையாட்டுகளாக இருக்கும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு வாழ்கிற விளையாட்டுகளாக விளை விளையாடுகிறாங்க அதேமாரி நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கேரம்போர்டு செஸ்ஸு ஃபுட்பாலு இந்த மாரி கேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்மு அவுட்டோர் விளையாடுகிறாங்க கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் ப்ராப்பராக பயிற்சி எடுத்து அதுக்கான சட்டங்களை வகுத்து விளையாடிட்டுக்கூடிய விளையாட்டுகள் இதனால வந்து பெரிய பாதிப்புகள் வந்து கிடையாது ஆனால் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் இயற்கையோட இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக விளையாடுகிற விளையாட்டுக்கள் அதனால ரெண்டும் வித்தியாசம் பாத் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இயற்கையோடு வார விளையா விளையாட்டுகள் வந்து பாரத்தீங்கன்னா ரசிக்கிலாம் நல்லாயிருக்கும் இங்கெல்லாம் இது நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அது போட்டிக்காக விளையாட்டு போட்டிக்காக விளையாட்டு போட்டி பொறாமை இதெல்லாம் இருக்கூடிய விளையாட்டுகளாக இப்போ இருக்கு அதனால வந்து நகர்ப்புற விளையாட்டுகள் சிறந்தது என நான் நினைக்கிறேன்